ஹலோ வணக்கம் அண்ணா கார்பெண்டரா அண்ணா வணக்கம் நான் வந்து ஆமாம் ஆமாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரஷன் இப்போது தான் பண்ணியிருக்கேன் வீடு புதுசாக கட்டியிருக்கேன் காரைக்குடில நமக்கு வந்து ரோஸ்வுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வாங்க வேண்டியது இருக்குது ஒரு நாலு அஞ்சு மரம் வாங்க வேண்டி இருக்குது அது என்ன ஒரு காரணத்துக்காக கேட்டீங்கன்னால் அப்போது டேரக்ட்டாக ரெடிமேடில் வாங்குனோம்னால் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தரமான பொருளாக கிடைக்கல கிராக்கு இந்த மாதிரி அதிகமாக இருக்குது அது என்னென்னால் வந்து கார்பெண்ட்டர் உங்கள் நீங்கள் உங்கள் நம்பர் வந்து காரைக்குடியில ஒரு செட்டியார் வீட்டுக்கு ஆல்ரெடி ஒரு தடவை பண்ணியிருக்கோன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இப்போது அதனலா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நீங்கள் வந்து திரும்ப அந்த இதுக்கு நீங்கள் பண்ணிக் கொடுத்தீங்கன்னா உங்களோடய கூலி என்னென்னு சொன்னிங்கன்னால் அதை நம்ம கொடுத்துடுவோம் இதுப்போக மரத்தோடய கூலி எவ்வளோ வரும்னு சொன்னீங்கன்னால் அதையும் கொடுத்துடுறோம் நீங்கள் வந்து போய் வாங்கிட்டு வந்துடுங்க காரக்குடியில இப்போ இது காரைக்குடி தான் காரைக்குடி தான் இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வுட்டு இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம்

இல்லை நமக்கு வந்து ரோஸ்வுட்டில் தான் வேணும் இதில் வந்து எனக்கு அஞ்சு டோரு அஞ்சு கதவு எட்டு ஜன்னல் எட்டு ஜன்னல் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எவ்வளோவுக்கு வரும்னு சொல்லுங்கள்

எனக்கு வந்து எட்டு அஞ்சு மீன்ஸ் எட்டு விண்டோ சார் க தவு வந்து எட்டு கதவு சார் ஜன்னல் வந்து ஜன்னல் பண்ணல சார் இன்னும் அதுவும் அதுவும் சேர்த்தே எட்டு கதவு

இல்லை நமக்கு சிவகங்கை மாவட்டத்துக்குள்ளே தான் எடுக்கணும் சிவகங்கை மாவட்டத்தில் எனக்கு எங்கே பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள் அங்கேயே எடுத்துடலாம் அதுதான் சிவகங்கை மாவட்டத்தில் நீங்கள் எடுங்கள் சிவ சிவகங்கை மாவட்டத்தில் நீங்கள் எடுத்துக் கொடுங்க இங்கே லோக்கலில் எங்கே வெண்டார் இருக்காங்களோ அங்கே நீங்கள் எடுத்துக் கொடுங்க இல்லை நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்துக் கொடுங்க ஆமாம் கரெக்ட்

ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கரெக்ட் சரி சரியா இது போகக் கூலி ஆமாம் நீங்கள் தான் டிசைன் ஒர்க் டிசைன் ஒர்க் டிசைன் ஒர்க்கையும் பண்ணித் தரணும் வரும் வரும் இ பரவாயில்ல அது தான் சார் செலவை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ காஸ்ட்டு வரும்ன்னு சொல்லுங்கள் எத்தனை நாளில் பண்ணிக் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க

சரிங்க சரிங்க ரொம்ப ந ரொம்ப நன்றி சரிங்க சரிங்க கண்டிப்பாக நான் எங்கள் வீட்டில் கலந்துக்கிட்டு நான் உங்களுக்குச் சொல்கிறேங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சரிங்க சரிங்க சரிங்க கண்டி கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக நூறு சதவீதம் கண்டிப்பாக சரிங்க நாங்கள் வீட்டில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் சரிங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ